எனக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் கிடைத்தால் நியூசிலாந்து ஆஸ்ட்ரேலியா என்ற இலங்கை போன்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு மிக சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அந்த நாடுகளில் நியூசிலாந்து ஒரு பனிப்பிரதேசம் நாடு அமெரிக்காவும் அது பக்கத்தில் இருக்கிற நாட்டுனால அது சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும் இலங்கை வந்து ஒரு தீவு நாடு அங்கே வந்து கடல் மத்தியில் அந்த தீவு மாதிரி ஒரு குட்டி நாடு அந்த தீவுக்குள்ளே பல வகையான இயற்கை அழகுகள் மற்றும் கடல் ஓர பரப்பளவுகள் நல்லா இருக்கும் அதனால அந்த இலங்கை போகிறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அந்நாட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் என்று எல்லோருமே நாங்கள் எங்கள் ஃபேமிலி மற்றும் குடும்பத்தார் தொடர்ச்சியாக அதை சொல்லிகிட்டு தான் இருக்கோம்